போக்குவரத்து முறைகளில் மேம்படுத்த பண்ணுற விஷயம் என்னாக்கா பீக் ஹவர்ஸில் வந்து சிக்னல் டைம் அதிகமாக இருக்கிறதுனால மேற்கொண்டு ட்ராஃபிக் ஆகுதே ஒழிய ட்ராஃபிக் ஒன்றும் அது கொறைஞ்ச மாதிரி தெரியல இங்கேயிருந்து அரசம்பட்டியிலேருந்து அஞ்சு ரோடு போகிற வரைக்கும் இந்த பாலம் கட்டும்போது ஒரு பக்கத்தில் மட்டும் கட்டிட்டு இன்னொரு பக்கம் வந்து பகுதி பகுதியில் கட் பண்ணிட்டு திருப்பி மறுபடியும் கீழே இறங்கி போகிறதுனால அந்த இடமே குறுகலாக இருக்குறதுனால ட்ராஃபிக் ஜாம் ஆகுது அது சமயத்தில் நம்ம ரயிலுக்கு ரயில்வே ரயில் பிடிக்க போகும்போது கொஞ்சம் அட்வான்ஸாக போகலைனாக்கா ட்ராஃபிக்கில் மாட்டிக்கிட்டால் டயத்துக்கு போய் சேருவோமாங்கிற சிக்கல் ஏற்படுது அது ஒன்று ரெண்டாவது நிறையா இடத்துல வந்து ஒன் வே ஒன் வேனு இருக்குது ஆனால் எதிர்புறமும் வண்டி வர்றாங்க அதேமாதிரி இதில் இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ரோட்டில் கூட போகிற வழித்தடத்துல எதுக்க எதிர்புறம் வண்டியில் அந்தாண்ட போய் ட்ராஃபிக்கில் போய் கட் பண்ணி ரெகுலராக வர்றதை விட்டுட்டு அதே வழித்தடத்துல வர்றதுனால வந்து அவங்க வந்து பின்னாடி நம்ம சைடில் வண்டி வரும்பொழுது நம்ம ரைட்டில் ஒதுங்கிறத்துக்கு போகும்பொழுது அவுங்க என்னமோ அந்த அந்த ராங்காக வர்றவங்க தவறான முறையில் வர்றவங்க வந்து அப்படியே என்னமோ கரெக்டாக வர்றவன் தான் கரெக்டாக வர்ற மாதிரியும் நம்ப ஏதோ தப்பாக போகிற மாதிரியும் ஒரு இதில் தான் நம்மள கொண்டு கொண்டு வந்து டென்ஷனில் கொண்டு வந்து விடுறாங்க அதெல்லாம் போலீஸ்லேருந்து அந்தமாதிரி இதெல்லாம் காவல்துறை வந்து அந்தமாதிரி இதெல்லாம் வந்து தவிர்க்கிறத்துக்கு கொஞ்சம் ஃபைனு கியின் போட்டு போலீஸ் சர்ப்ரைஸாக போட்டு அதை நிப்பாட்டலாம் ஒன்று ரெண்டாவது பேருந்துகள் ரயில்களும்போது பீக் ஹவர்ஸ் பேருந்துகளை கொஞ்சம் அதிகமாக விடலாம் அதை விட்டாங்கன்னா கூட்டம் தொங்கிட்டு பஸ்ஸில் தொங்கிட்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் குறைவாகும் அது எது ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குது மற்றபடி எதுவும் சொல்லும்படியாக ஒன்றும் இல்லை